இப்போ இந்திய பொருளாதாரத்துக்கும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இன்னும் தமிழ்நாட்டில் எல்லாமே வேலைவாய்ப்புகளும் சரி எல்லாமே அதிகமாக டெவலபிங்கில் இருக்குது இப்போ இந்தியாவிலே நம்பர் ஒன்றா நம்ம தமிழ்நாடை சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா துறையிலேயும் சிறப்பாக பணியாற்கிறாங்க நல்ல வேலைவாய்ப்புகள் பொருளாதாரத்துலேயும் நல்ல இதாயிருக்கு இப்போ பார்த்திங்ன்னா நம்ம நம்ம இதிலே காய்கறியெல்லாம் விளைவிக்கிறது அதிகமாக நம்ம நம்ம நம்பம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வெளி மாநிலங்களுக்கும் அனுப்புகிறோம் அது மாதிரி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்ன்னால் இந்தியாவிலே நம்பர் ஒன்றா இருக்கிறது நம்ம அதிகமாக ரைஸ் உற்பத்தி பண்ணுறோம் ரைஸ் உற்பத்தி பண்ணி இப்போ நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு பாக்கியெல்லாம் வெளி மாநிலங்களுக்கு வெளி நாடுகளுக்கு அந்த மாதிரி நிறையா ஏற்றுமதி பண்ணிக்கிட்டிருக்கோம் அது மாதிரி பார்த்திங்ன்னா இப்போ வெளி மாநிலத்துலேருந்து இங்கே ஊருக்கு வந்து வேலை பார்க்குறாங்க இப்போ அவங்கயெல்லாம் வேலைவாய்ப்புகளெலாம் அதிகமாக இருக்கிறதுனாலதா நம்ம வந்து வேலை கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போ பீகார்லேருந்து வராங்க ஒடிசாலேருந்து வராங்க இங்கே வந்து நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க அதிகமாக அவங்கலாம் வந்துகிட்டிருக்காங்க அதனால் வேலைவாய்ப்பெலாம் நிறையா இருக்குது இப்போ இப்போ பார்த்திங்ன்னா இப்போ பீகார்லெலாம் இப்போ வேலையே அங்கெலாம் ரொம்ப இருக்காது ரொம்ப ஆள் சம்பளமும் கம்மி ஒரு நூறு இரநூறு ரூபாதா கொடுப்பாங்க போல் இங்கெலாம் பார்த்தோம்னா முந்நூறு நாநூறு ரூபா கொடுக்குறோம் சம்பளம் அவங்க இதில் பெட்டருன்ட்டு இங்கே வராங்க நிறையா வேலைக்கு அதனால் பொருளாதாரத்தில் நம்ம தலைசிறந்து விளங்கிக்கிட்டிருக்கோம் இப்போ வேலைவாய்ப்புகளும் பார்த்துக்கிட்டிங்கனாலும் நிறையா உள்ளூர் வேலைவாய்ப்புகளே அதிகமாக வருது அங்கே முடிஞ்சாப்புலேயும் சரி நல்ல பிரைவேட்லேயும் நல்ல ஒர்க்கு ஐடி ஃபீல்டில் ஏகப்பட்ட ஜாப்பு ஃபாரின்லேருந்துலாம் வந்து இங்கே வேலை பார்த்துகிட்ருக்காங்க அந்தளவுக்கு தமிழ்நாடு ரொம்ப பிரபலமாயிருக்கு